இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உடல் எடை வந்து அதிகரிக்கணும்ன்னா என்ன பண்ணணும்ன்னா நம்ம சத்தான பொருள் வந்து சாப்பிடணும் சத்தான பொருள் எதில் இருக்குதுனா வெஜ்ஜில் இருக்குது நான்வெஜ்ஜில் இருக்குது வெஜ்ஜுன்னா கேரட் இருக்குது இது மல்லாட்டை பயிர் இருக்குது அதெல்லாம் நிறைய இருக்குது இதே நான்வெஜ்ஜுன்னா பாதாமு பிஸ்தா முந்திரி திராட்சை இந்த மாதிரி நிறைய இருக்குது ப்ரோட்டீனு வந்து சிக்கனில் இருக்குது மட்டன் இருக்குது ஃபிஷ் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டாலே ஒரு நாளைக்கு வந்து எரநூறு கிராம் ஃபிஷ்ஷு முந்நூறு கிராம் சிக்கன் நானூறு கிராம் இந்த மாதிரி வால்நட்ஸு பால் வந்து முக்கியம் உடல் எடை ஏறுகிறதுக்காக பால் வந்து முக்கியம் ஏன்னா ப்ரோட்டின் கால்சியம் அதிகமாக இருக்குது எதையாச்சும் ஒரு முறையில் வாரத்துக்கு ஒரு முறையாவது டெய்லி நம்ம சாப்பாடு சாப்பிடக்குள்ள கீரையை எடுத்துக்கணும் அது இல்லாமல் நம்ம பால் தண்ணி அதிகமாக குடிக்கணும் சாப்பிட்டு உடற்பயிற்சி கொஞ்சம் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சால் மட்டுந்தான் உடல் எடையை அதிகரிக்க முடியும் அப்படியே அடுத்தது ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது சத்தான உணவாக சாப்பிடணும் லோ பட்ஜெட்டில் சாப்பிடணும்னா கடல பயிர் மல்லாட்டை இந்த மாதிரி இது அதிகமாக இருக்கு இது சாப்பிட்டாவே நம்மளுக்கு உடம்பு அதிகமாகிடும் கொஞ்சம் காசு இருக்கிறவங்க பிஸ்தா முந்திரி திராட்சை சாப்பிட்லாம் டெய்லியும் ஒரு நாளைக்கு இரண்டு முட்டை சாப்பிட்ணும் ரெண்டு முட்டை சாப்பிட்டா உடல் எடை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு வாரத்துக்குள்ளே ரெண்டு இல்லை மூணு கிலோ வந்துடும் மாசத்துக்குள்ளே ஒரு எட்டு பத்து கிலோ வரையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அதனால் உடல் எடையை வந்து நம்ம வீட்லேயே இருந்து இப்படியே பண்ணிக்கலாம் இது பண்ணதால் நம்ம வந்து உடம்புக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது உடல் எடையும் அதிகப்படியாக அதிகரிக்கும்